ஹலோ ஆ ஏங்க நாங்கள் ஸ்கூலேருந்து பேசுகிறோங்க வாண் வாணி ஸ்கூலேருந்து பேசுகிறோங்க மோனிஷ் அம்மாங்களா ஒரு நா ந நாலு மணிக்கு வர வேண்டாம் எப்போ ஒரு நாற்பது நிமிஷம் ஒரு நால் ஒரு நாற்பது நிமிஷம் கொஞ்சம் அவங்களுக்கு க்ளாஸ் இருக்குது க்ளாஸ் ஸ்கூல் முடிஞ்சுலியும் அதனால் ஒரு நாற்பது நிமிஷம் கழிச்சு வாங்க அவனுக்கு கொஞ்சம் ஆன்வல் டேக்காக ப்ரோக்ராம் பண்ணணும் ப்ரோக்ராம்காக வந்து கொஞ்சம் அவங்கள சில என்னென்ன காம்படிஷன்ஸ் அவங்களுக்கு சூட் ஆகும் அப்படிங்கறத்துக்காக நாங்கள் பார்க்கணும் அது அது கொஞ்சம் ப்ரிபேர் ஆகணுங்கிறதுனால வந்து ஆ கொஞ்சம் லேட் பண்ணி வாங்க ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் கழிச்சு வாங்க ஆ அவனுக்கு எதாவது ட்ராமாக்காக ம் கா பாரதியார் வேஷம் அப்புறம் என்ன அதுக்காக ஸ்க்ரிப்ட்டு அதனோட ரோல் என்ன அப்படி என்ன எப்படி பேசணும் அப்படிங்கறத்துக்காக தான் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் க்ளாஸ் இது பண்ணணும் அந்த ஒரு அந்த ஃபார்ட்டி மினிட்ஸ் நீங்கள் லேட்டாக வந்தீங்க அப்படினீங்கனா நீங்கள் அதுக்கு மேலே நீங்கள் இது பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் அதுக்காக தான் சொல்லுறோம் அந்த ஃபார்ட்டி மினிட்ஸ் ஆமாம் கண்டிப்பாக வந்து தான் நீங்கள் கூட்டிகிட்டு வரணும் நாற்பது நிமிஷம் எங்களுக்காக ஒரு கொஞ்சம் ஒரு டைம் இது பண்ணுங்கள் நான் நாலுனா ஒரு நாலு நாற்பதுக்கு இதாயிரும் அப்புறம் அதுக்கு மேலே நீங்கள் வந்து கொஞ்சம் பிக்கப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு வந்து மட்டும் கொஞ்சம் வந்து பிக்கப் பண்ணிக்கோங்க

ஓகேங்க ஓகேங்க ஓகே ஓகே தேங்க் யூங்க ம்